இப்போது தமிழ் மொழியில் இருந்து வேறு மொழிக்கு மொழி பெயர்த்தோன்னால் அப்படின்னா இப்போது பொன்னியின் செல்வன் நம்மளோட சோழர்கள் வரலாற்றை பெரிய படமாக எடுத்தோம் ஸோ தமிழில் மட்டுமே அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னால் இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்காது ஸோ அதை பல மொழிகளில் மொழிபெயர்த்தோம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இங்கிலிஷ் ஃப்ரென்ச் நிறையா மொழிகளில் மொ மொழி பெயர்தோம் அந்த நாட்டில் வெளியிடப்பட்டாங்கங்க ஸோ மொழி பெயர் ஏன் மொழி பெயர்த்தாங்க அப்படின்னா அப்போதான் நிறையா மக்களுக்கு போய் சேரும் அதனால எனக்கு அனுபவம் இருந்ததுன்னால் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருந்தேன் அதுக்கு இங்கிலிஷ் மூவியாக இருக்கட்டும் நான் தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மொழிபெயர்த்து ஏன் சேனலில் போடுவேன் தமிழ் மொழியில் இருக்க ஏதோ ஒரு நல்ல படம் ஓகே நல்ல கதையாக இருக்குது அப்படின்னா அதில் இங்கிலிஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப் சேனலில் போட்டோம்னால் மக்கள் கேட்பாங்க ஏன்னால் ஒவ்வொரு மொழியாக தேர்ந்தெடுத்து பண்ணுறது விட இங்கிலிஷ்னால் மோஸ்ட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ